எனக்கு வந்து வேறு நாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் வந்து ஜப்பானுக்கு போகிறதுக்குத்தான் வந்து ஆசைப்படுவேன் ஏன்னால் ஜப்பான் வந்து இப்போது ரொ ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகிற நாடு அப்படின்றனால அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது எனக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது அந்த இடத்துல வந்து ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற கேட்ஜெட்ஸ்ஸு அதுக்கப்புறமா அவங்க புதுசு புதுசாக கண்டிக்க கண்டுபிடிக்கிற இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஜப்பான் வந்து ரொம்ப நல்ல நாடு வளர்ச்சி அடைகிற நாடு அப்படின்ற மாதிரி தோணுது ஜப்பானில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கேட்ஜெஸ்ட் அதுக்கெல்லாம் இம்பார்டண்ஸ் கொடுக்குறாங்ளோ அதேமாதிரி சின்னப்பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் அதுபோக அவங்க வந்து கார்ட்டூன்ஸ் அவங்க பார்க்குற கார்ட்டூன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்புறம் அவங்க படிக்கிற காமிக் புக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்டண்ஸ் கொடுத்து ஜப்பான் வந்து ரொம்ப நல்லாவே செயல்படுது இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னால் ஒன் டு ஃபோர்த் கிரேட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அவங்கள வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் பஸ்சில் வந்து வயதானவங்களுக்கு வந்தால் வந்தாங்கன்னால் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஹியுமானிட்டி லெஸ்ஸன் தான் வந்து ஒன் டு ஃபோர்த் ஸ்டாண்டட் வரைக்கும் வந்து ஜப்பானில் வந்து நடத்துகிறாங்க ஒன் டு ஃபோர்த் ஸ்டாண்டார்ட் வரைக்கும் ஜப்பானோடய ஸ்டூடெண்ட்ஸ்சுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றதே வைக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்குள்ள வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜப்பானில் வந்து எந்த ஸ்கூல்லேயுமே அவங்க வந்து எக்ஸாம் வந்து வைக்க மாட்டாங்க ஒன் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வந்து கன்டெக்ட் பண்ணுவாங்க ஜப்பானை பொறுத்தவரைக்கும் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே ரொம்ப நல்லா படித்து ஜப்பானை வந்து ஒரு லிட்ரெசியான ஒரு இடமா அப்படின் இடமா இருக்குது அங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா படிப்பாங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஜப்பானில் வந்து ஸ்டடீஸ் வந்து ரொம்பவும் பெட்டராயிருக்கும் அதேமாதிரி அவங்களோட ஸ்டடீஸ்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்டேஷ்னரீஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து நம்ம பெலிக்கேன் இல்லாட்டினா ஒயிட்னர் யூஸ் பண்ணுற இடத்துல அவங்க வந்து ஒரு ஒயிட் டேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது எதுக்குன்னால் வந்து ஏதாவது தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா ஒயிட்னர் இல்லை பெலிக்கான் போடும்போது எப்போதுமே அது வந்து பேப்பரை விட்டு தனியாக தெரியும் இல்லை பெலிகான் வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம எழுதுறது வந்து பின்னாடி அப்படியே படிஞ்சுடும் அந்தமாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒயிட் டேப் இருக்குது இப்போ ஜஸ்ட் நம்ம எழுதிருக்க அதுக்கு மேலே லைட்டாக வந்து ரப்பு பண் ரப் அதை வந்து லைட்டாக டேப் மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து பேப்பர்ரோடு மெர்ஜ் ஆகிற அதாவது அதுவும் ஒரு பேப் அந்த இங்க் இருக்கிற இடம் போய் அது வந்து பேப்பர் ஆகிரும் ஸோ அதுமேலே எழுதறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குது அதனாலதான் இவங்க வந்து அதில் வந்து இந்தமாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்டாப்லரும் வந்து வித்தியாசமாகதான் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம நார்மல் ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அது அப்படியே கழன்டு கழன்டு அப்படியே பிஞ்சு வந்துடும் அதனால நிறைய நோட்ஸ் வந்து தொலைஞ்சி போயிடும் படிக்கிறதுக்கு வந்து இதாகவும் இருக்காது அதனால வந்து அவங்க வந்து ஒரு புது ஸ்டாப்லர் வந்து நெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அது யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்டாப்லர் அடிச்சுருக்கோம் அப்படின்றது வந்து தெரியாது அதேமாதிரி பேப்பரும் கழன்டு போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது இம்பார்டண்னாக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெட்டென் க்ரீன் மார்க்கரும் அதேமாதிரி ரெட்டென் க்ரீன் ஷீட்டும் வந்து வெச்சுருப்பாங்க இப்போ நம்ம ரெட்டில் ஹைலைட் பண்ணதை வந்து க்ரீன் ஷீட்டில் மறைத்து மறைத்து அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதை அப்பிடில்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுறதுக்கு அந்தமாதிரி ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து கல்ச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க இ அவங்க உட்காந்திருக்க அந்த அந்த பூஷ பொசிஷன் அந்தமாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜப்பான் கல்ச்சரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அவங்க வந்து கொண்டாடுற நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட நியூ இயருக்கு வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு புது புது புது விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போது ஜப்பான் கல்ச்சர் வந்து ஒகே பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் அங்கே உள்ள கேட்ஜெட்ஸ்ஸும் வந்து க இந்தியா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஜ ஜப்பான்னோடய கேட்ஜெட்ஸ் வந்து ஒரு படி மேலேதான் இருக்குது ஜப்பானில் வந்து புதுசு புதுசாக கேட்ஜெட்ஸ் வந்து கண்டு பிடிக்காங்க அங்கே கண்டு பிடிச்சதுக்கப்பறந்தான் நம்மளோட இந்தியாவிலே மேனுஃபேக்ச்சர் பண்ணுறாங்க அப்பவும் ஜப்பான் கல்ச் ஜப்பானில் வந்து கேட்ஜெட்ஸ்சுக்கும் ரொம்பவே இம்ப்பார்டண்ட் கொடுத்து அங்கே வந்து நாம் கண்டு பிடிக்கிற ஒவ்வொரு கேட்ஜெட்சுமே ரொம்ப யூனிக் அண்ட் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புது புது கேட்ஜெட்ஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்சுக்கு வந்து ஸ்டடீஸ்சில் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக நிறைய புது புது இன்னோவேஷனில் அவங்க வந்து நிறைய புது புது பென்சில் பென் ஏரேசர் அதெல்லாம் கண்டு பிடிக்கும்போது ஜப்பான் கல்ச்சர் வந்து ரொம்பவும் சூப்பர்ராயிருக்கு ஜப்பான் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைகிற நாடு அப்படின்றதுனால் அங்கே வந்து காரு பைக்கு அதெல்லாம் கண்டுபிடி கண்டுபிடிக்கிறாங்க நிறையா அதுவும் ரொம்ப சூப்பர்ராயிருக்கு வோர்ல்டு ஃபாஸ்டெஸ்ட் பைக்கையும் ஜப்பானில்தான் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க ஜப்பான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஜப்பானில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறையாவும் நிறைய இடம் இருக்குது நெறைய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது அங்கே வந்து ரேட் வந்து நம்மளோடய இந்தியாவோடய அங்கே வந்து ரொம்பவும் கம்மியாகதான் இருக்கும் ஸோ ஜப்பான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாயிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கார்டூன்ஸ் வந்து ஒரு அங்குள்ள அங்குள்ளவர்களுக்கு கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சுட்டு அப்படின்னா அவங்க வந்து அதுக்காக தனியாக வந்து மியூசியம் வந்து கட்டுறாங்க எக்ஸ்சாம்பிள் வந்து ஷின்சான் வந்து அந்த ஜப்பான் மட்டும் இல்லை வோர்ல்டு வைட் வந்து ஷின்சான் ஃபேமஸ் அப்படின்றனாலா ஜப்பானில் வந்து ஷின்சானுக்காக தனியாக மியூசியம் அதுக்கப்புறம் ஷின்சானுக்காக ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ஷின்சான் ஹவுஸ் இந்தமாதிரி கட்றனால ஷின்சான் வந்து நம்மகூடயே இருக்கிற அந்த ஒரு ஃபீல் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நிறைய செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி தான் டோரிமானும் டோரிமானும் அந்த இடத்துல வந்து ஜப்பான் மட்டும் இல்லாமல் வோர்ல்டு வைட் ஃபேமஸ் அப்படின்றனால ஜப் ஜப்பானில் வந்து டோரிமானுக்கும் அதேமாதிரி ப்ளேக் ரௌண்ட் அதுக்கப்புறம் ஹவுஸ் அதுக்கப்புறம் மியூசியம் அதுக்கப்புறம் காமிக் புக் அந்தமாதிரி நிறையவும் வெச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஷின்சான் டோரிமானுக்காக தனியாக மியூசியமும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து சின்ன கொழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஸ்டடீஸ்சில் வந்து இம்பார்ட்டண்ட் இருக்கோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து மைண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்லே அப்படின்றத்துக்காக நிறையா புது புது காமிக் புக்ஸ்ஸு அந்தமாதிரி வந்து நிறைய கா நிறைய வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ட் அவங்கள வந்து எப்படி நல் நல்வழி படுத்துகிறது அப்படின்றது வந்து ஜப்பானோடய மெயின் கான்செப்டாகவே இருக்குது ஜப்பானில் வந்து ஸ்டடீஸ் அ அதுக்கப்புறம் கல்ச்சர் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் கேட்ஜெஸ்ட் எல்லாமே ஜப்பானில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்

ஜப்பானில் வந்து நிறைய சுற்றி பார்க்குற இடம் வந்து நிறைய இருக்குது அங்கே வந்து டோக்யோ ஹிரோஷிமா நாகசாகி அந்த இடத்துலலாம் நல்ல வந்து சுற்றி பார்க்கலாம் ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து பாம் போட்டிருக்காங்க